திருமண சடங்கு வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் மாறும் அது எங்கள் கலாச்சாரத்தில் வந்து எப்படினா அதுவும் மு முக்கியமாக தமிழ் கலாச்சாரத்தில் வந்து எப்படின்னா பெண் வீட்டார் சம்மதம் ஆண் வீட்டார் சம்மதம் அதுக்கப்புறமா வந்து அவங்க வீட்டை போய் இவங்க வசிக்கிற பார்க்கறது இவங்க வீடை வந்து அவங்க பார்க்கறது அந்த மாதிரி சின்ன சின்ன சடங்குகள் இருந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு நலங்கு தாய் மாமன் வீட்டு நலங்கு அப்புறம் வந்து அவங்க ஒவ்வொரு வழிமுறையாக அவங்க ஒவ்வொரு குடும்பம் பாரம்பரியத்துக்கும் ஏற்றார் போல் வந்து சடங்கு செய்வது ஒவ்வொரு இதுக்கு இதே மாதிரி இதே மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேருந்து இங்கே இங்கே வந்து தமிழ்நாட்டிலே வந்து வெவ்வேறு மா டிஸ்டிக்கெலாம் இருக்குது இல்லையா மாவட்டங்களெலாம் இருக்குது இல்லையா அது வந்து எப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்து வாரியாகவும் வந்து சில கலாச்சார சடங்குகளுமே மாறுது அந்த மாற்றரப்போ வந்து ஒவ்வொரு அதுக்கேற்ற மாதிரி நான் நான் நாங்களும் நம்மளும் வந்து செய்கிற மாதிரியும் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து சில நான் வீட்லெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கனால் இந்த இப்பெலாம் நெல்லெல்லாம் வச்சு அதை உதைச்சிட்டு உதைச்சிட்டு உள்ளார வர மாதிரி வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வர மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் சில வீட்டில் இருக்குது ஆனால் சில வீட்டில் வந்து வெறும் வலது கால் மட்டும் எடுத்து வச்சுட்டு வருவாங்க திருமண சடங்கு வந்து அப்போதைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கனா ரெண்டு வீட்டாருலேயும் வந்து முக்கியமாக வந்து நலங்கு வைக்கிறது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வீட்லேருந்து வந்து அவங்கள வந்து வாழ்த்துவது அக்கம் பக்கத்தினர்லேருந்து வந்து வா வா வாழ்த்துவது அப்படினு சொல்லி சொல்கிறாங்க கேள்விபட்டிருக்கேன் பார்த்து இருக்கேன் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில சடங்குகளெலாம் இருக்குது அப்புறம் வந்து சில சம்பரதாயங்கள் வந்து எப்படினா அதை ஒவ்வொருத்தவர்களுக்கும் வந்து மாறுபடுது ஒவ்வொரு வீட்டாருக்கும் மாறுபடுது ஒவ்வொரு கம்யூனிட்டி சார்தவர்களுக்கும் ஒவ்வொரு இடத்த சார்ந்தவர்களுக்கும் மாறுது